விவசாய தற்கொலைனு பார்த்திங்கனா இப்போ வரையும் நடந்துட்டுதாங்க இருக்குது எவ்ளவோ விவாசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு எற இறந்துருக்காங்க எப்போதுனு பார்த்திங்கன்னா மழைகாலத்துலலாம் பார்த்திங்கன்னா பயிர்கள் வந்து சேதம் அடையும் இப்போ நம்ம வீட்டிலே ஒரு குழந்த எப்படி வந்து நம்ம ஒரு குழந்தய பிறந்தத்லேருந்தே நம்ம எவ்வளோ கண்காணிப்பாக பார்த்துக்கிறமோ அதேமாதிரி விவசாயிங்கள்லாம் அந்த நிலத்துல வந்து செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டாங்க இங்கிட்டு அங்கே முள்ளு இருக்கும் பாம்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த செருப்பை கூட போட்டு அதில் நடக்க மாட்டாங்க அப்படி வந்து அவங்க குழந்த மாதிரி அவங்களோட நிலத்த வந்து பார்த்துப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த பயிர் வந்து வீணாவதை அவங்களால பார்த்துட்டு மனக்கஷ்டம் தாங்க முடியாது அப்படிங்கும்போது விவசாயிகள் வந்து நிறையா தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க எங்கூர்லயும் நிறையா நடந்துருக்குது அதலாம் நான் நானே ஏ கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போது வந்து என்னென்ன காரணம் என்னென்னால் இவங்க வந்து அரசு வந்து கரெக்ட்டான நிதியை கொடுக்குறாங்களானா இவங்க நிதி கொடுக்குறதுக்குள்ள அவங்களால அது வந்து இத ஈடுகட்ட முடியாது அந்த இழப்பை அதனால அவங்க தற்கொலை செஞ்சிக்குவாங்க நிறையா விஷயங்கள் அந்தமாதிரி கரெண்டு பார்த்திங்கன்னா கரெண்டு பாஸ் ஆகிடும் இல்லைங்களா நம்ம அந்த லைனை வந்து அவங்க கரெக்ட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படி வயலில் நிறையா பேரு இறந்துருக்காங்க ஸோ அந்தமாதிரி அவங்களோட இழப்பை வந்து அவங்களால தாங்கிக்க முடில்ல இழப்புங்கறதை விட நஷ்டமாயிட்டுங்கிறது இழப்பு கிடையாது அந்த பயிர் கருகினது அவங்களால் பார்க்கவே முடியலை பயிர் அழிகிட்டு ஒரு முப்பது மா வச்சிருக்கிறவங்க முப்பது மாவும் அப்படி பா அப்படி நின்று நல்ல விளஞ்சி நிற்கும்போது ஒரு வெள்ளம் வந்து அடித்திட்டு அப்படினா அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த மன உளைச்சலை வந்து அவங்களால தாங்கிக்க முடியாமல் விவசாயிகள் வந்து நிறையாவே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விவசாயி இப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் போது கிடைக்க மாட்டேங்குது தண்ணி இல்லைனு இப்போ சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ அரசு என்ன பண்ணணுன்னால் இந்த இந்த போகத்துக்கு எங்களுக்கு தண்ணி வேணுனால் அந்த டையத்தை இப்போ அந்த இந்த கால இப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் முடிஞ்சிருக்குது இப்போ அந்த ஆடியில் எங்களுக்கு தண்ணி வேணும் ஆடி பதினெட்டுக்கு எப்போதுமே தண்ணி வந்துடும் இதே ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியே வராது அப்போலாம் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்த கோடைக்காலத்தில் வந்து மின்சாரமும் கிடைக்காது போர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இப்போ போர் போட்டிருக்கோம் ஆனால் போர் போட்டிருந்தாலும் என்ன ப்ரோஜனம் அப்படின்னா தண்ணிக்கு பீஸ் கிடைக்காது டூபீஸில் ஓடாது த்ரீபீஸில் ஓடாது அவ்வளோ சிரமமா இருக்கும் அவ்வளோ சிரமத்தையும் தாண்டிதான் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டுருக்காங்க விவசாயம் வந்து நம் நாட்டோடய முதுகெலும்புனு நம்ம எல்லாருமே ஸ்பீச் பண்றோம் பேசுகிறோம் எல்லாமே பண்றோம் ஆனால் என்ன காரணம் காரணம் என்ன எல்லாருமே பேசுகிறோம் அவ்வளோதான் அதுக்கான முயற்சியை வந்து யாருமே எடுக்கிறது இல்லை அதுதான் உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அவங்களோட மன உளச்சல் தாங்க முடியாமல் அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதனால யாரு பாதிக்கப்படறாங்கனா அவங்க குடும்பந்தான் பாதிக்கப்படுது விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சத்தை நீங்கள் குடும்பத் குடும்பத்தை வாழ முடியாது விவசாயத்தை எப்படி முன்னேற்றணும் தான் அரசு நடவடிக்கை எடுக்கணும் இன்னிக்கி ஒரு விவசாயம் நம்மளும் வந்து சும்மா சொல்ல கூடாது அரசு வந்து நிறையா விஷயத்துல வந்து விவசாயிகளுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை கரெக்ட்டாக அவங்களுக்கு டேரெக்டாக போய் சேருதா அப்படின்னா அதுவும் நமக்கு டவுட்டு தான் இப்போது ஒரு விஷயத்தை மானியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கரெக்ட்டாக அவங்கள போய் சேர்வது கிடையாது இப்போது நா நாற்பது பெர்சென்ட்டேஜ் இப்போது ஒரு ஒரு நிலம் ஒரு முப்பது மா வச்சிருக்கறவங்களுக்கு நாற்பது பெர்சென்டேஜ் சேதம் அடைஞ்சிருக்குனா அந்த நாற்பது பெர்சென்ட்டேஜ் சேதத்துக்குள்ள நிர்வாகி இதை பணத்தை கொடுக்கணும் இல்லைங்களா ஒரு ஊரில் ஒரு நிலத்த மட்டும் சர்வே பண்ணிவிட்டு இந்த இடத்தில் இவ்வளோதான் பெர்சென்ட்டேஜுனு அவங்க கொடுக்கக் கூடாது அதுதான் காரணம் மனஉளச்சல் ஆகறதுக்கு விவசாயோடய மன உளச்சலுக்கு காரணமே அதுதான் என்ன பண்றது சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போது வந்து ஒரு பத்துமா நிலம் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குனால் ஒரு நிலத்த மட்டும் பார்த்துட்டு இது நாற்பது பெர்சென்டேஜ் தான் இது சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அடைஞ்சிருக்கும் ஸோ அதுக்காக அவங்க எல்லாருக்குமே அந்த தனித்தனி ஆஃபீஸரை போட்டு தனித்தனி நிலத்த வந்து அவங்க சர்வே பண்ணியேதான் ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும் தான் விவசாயிகளோடய தற்கொலையை அவங்களோட இழப்பை வந்து நம்மளால ஈடுகட்ட முடியும் இல்லைனா அவங்களோடைய இழப்பை வந்து நம்மளால ஈடுகட்டவே முடியாது விவசாயிகள் வந்து நாட்டோடய முதுகெலும்பு விவசாயிகளாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் இன்னிக்கி விவசாயம் இல்லைனா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படிங்குற பட்சத்தில் அவங்கள வந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளணும் அவங்கலாம் இப்போது வந்து ஒரு விவசாயி இருக்காங்க அவங்க குடும்பத்தில் டாக்டர் ஆயிடறாங்க இன்ஜினியர் ஆயிடறாங்க ஆனால் இதுக்கு அப்பறம் இந்த விவசாயத்தை யார் பார்ப்பா அப்படின்னா ஒரு கேள்வி குறிதான் அப்போது விவசாயிகள் வந்து வேறே ஒரு வேறே ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கம்போது விவசாயத்தை கற்றுக்குறதுக்கு தானாகவே முன் வரணும் இப்போதெலாம் பார்த்திங்கனா அக்ரி வந்து ஒரு படிப்பாகவே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போலாம் எல்லாருமே அக்ரி படிக்கிறாங்க என் குழந்தைய நான் அக்ரி படிக்க வக்கிறேன்றாங்க வாட்டவர் எந்த ஒரு கொஸ்டினாக எப்படி வேணாலும் இருக்கலாம் வேறே எது ஏர்ன் பண்றது கூட இருக்கலாம் நல்ல பொஷிசன் கிடைக்கும் நினைக்கலாம் ஆனால் அக்ரி படிக்க வக்கிறாங்க படிக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு விவசாயத்தில் ஆர்வம் வந்துடுது நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அதனோடய ஆர்வம் வந்துடுது இப்போ ஐடி படிக்கிறோனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நமக்கு ஆர்வம் வந்துடும் இதுவே வந்து நம்ம அக்ரி படிக்கும்போது அக்ரி பற்றி ஆர்வம் வந்துடும் இப்போது எங்கள் வீட்டில் என்னோடய ரிலேஷன் ஒரு பொண்ணு வந்து அக்ரி படிக்கிறாள் அவள் என்ன சொல்கிறா சும்மா கிடந்த திடலு இன்னிக்கி இது பண்ணி அதில் நீங்கள் காய்கறி போட்டுக் கொடுங்கங்குறா ஃபர்ஸ்ட்டு வருடமே அப்போ வந்து அவள் விவசாயத்தில் ஈடுபடுறான்னு அர்த்தம் அப்போ இப்போக்கும் உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பசங்க நான் வந்து விவசாயத்துக்கு வரேன் நான் வந்து அக்ரி படிக்கிறேன் வேளாண்மை கற்றுக்குறேன் அப்படின்ட்டனு இப்போ முன் வராங்க அப்படி முன் வந்துதான் ஆகணும் விவசாயம் வந்து நம்ம நாட்டோடய முதுகெலும்பு இதுமாதிரி சில இதை வந்து அரசு வந்து முடிவு பண்ணி அதை வந்து தடுத்தால் விவசாயிகளோடய தற்கொலைய நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும் இதே நீங்கள் டெல்லியில் பார்த்துருக்கலாம் எத்தனையோ விவசாயிகள் வந்து பட்டினியாகவே செத்தாங்க அதலாம் வந்து நம்ம கண்ணுக்கு எழுத்தாப்பில் மீடியா நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டுதான் இருந்தாங்களே தவிர அதுக்கான நடவடிக்கை வந்து ரொம்ப லேட்டாக தான் எடுத்தாங்க இன்னிக்கி நம்மளோட ஒரு உயிர் வந்து நம்மளோட ஒரு வேலியபுள் அது வந்து ஒரு உயிர் போனாலும் அந்த குடும்பத்தில் நாலு உயிர் போன மாதிரி நாலு பேர் நாலு பேரோடய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆண் இறந்துட்டாங்கன்னா அது அந்த அந்த குடும்பத்தில் நாலு பேரோடய வளர்ச்சியுமே அப்படியே அமுங்கிடும் அப்படிங்கற போது அதை வந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது பத்து உயிர் போனதுக்கு அப்றம் நடவடிக்கை எடுக்கக் கூடாது ஒரு உயிர் போகும்போதே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டுந்தான் விவசாயத்தை நம்ம காப்பாற்றலாம்